இந்தியாவில் இருக்கிற நிறையா இடம் இருக்குதுங்க சிங்கப்பூர் இருக்குது மலேசியா இருக்குது நிறையா இருக்குது ஏன் கா இது இருக்குது என்னது பழனி இருக்குது தஞ்சாவூர் இருக்குது திருச்சி இருக்குது அரியலூர் இருக்குது ஒரு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு இது இருக்குது கோவில் இருக்குது அந்த ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு அற்புதமாக நடந்துட்டு இருக்கும் அந்த கோவிலுக்கு நம்ம போகிறதே அதிசயம் தானேங்க அது நல்லாயிருக்கும் அதிசயம் தான் அப்படி இருக்கும் அந்த கோவில்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நேரத்துக்கும் போய்ட்டு வருவோம் இன்னைக்குதான் போய்ட்டு பசங்களோடு போவோம் இப்போ நிறையா இடத்துக்கு போவோம் பசங்களோடயே தான் வீட்டில் போனால் கொஞ்சம் இதாக இருக்கும் அதோடு பசங்க வீட்டில் போகிறதும் நல்லாதான் இருக்கும் அதே நம்ம பசங்களோடு போனோம்னா ஜாலியாக இருக்கும் பசங்களும் நிறையா இது பண்ணுவானுக ட்ரீட்டா அது இதுன்னு வைப்போம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு போகிறப்ப நம்ம நெனைச்சது தானே எல்லாமே சாப்பாடு கீப்பாடு எல்லாம் நம்ம தான் இப்போ நாம் நிறையா இருக்குது ஊட்டி இருக்குது கொடைக்கானல் இருக்குது அங்குட்டு ப கொடைக்கானல் பக்கத்தில் பழனி பழனி பக்கத்தில் நிறையா ஊட்டியா அவ்வளோவு இருக்குது ஊட்டி கொடைக்கானல்லாம் அவ்வளோவு பனிங்க இதுல்லாம் பார்க்க வேண்டிய இடம் சில இடங்களில் எவை என்ன எல்லாம் நிறையா இருக்கும் அப்படி பார்க்கலாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லா இடமும் நான் எல்லா இடத்துக்கும் போகல போனால் நல்லாயிருக்கும் ஜாலியாக இருக்கும் சந்தோஷமா இருப்போம் போவேன் கூடிய சீக்கிரத்தில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டுதான் வருவேன் கன்ஃபார்ம் நான் போவேன் சுற்றி பார்த்துட்டு வருவேன் ஜாலியாக இருப்பேன் பசங்களோடு பசங்க இல்லைன்னாலும் என்ன நான் தனியாக போய் பார்த்துட்டு வருவேன் எப்படி இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கும்பாங்க பசங்க போனவங்க சூப்பராக இருக்கும்பாங்க நமக்கு ஒன்றும் தெரியாதில்ல நம்மளும் போக போக எல்லாமே நிறையா பேர்த்தோட நம்மளும் போனால் நிறையா இருக்குதுங்க நம்மளும் போய்ட்டு ஜாலியாக இருந்துட்டு வரலாங்க செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே